பள்ளியில் படிக்க குள்ளேயே எங்கள் இதில் வந்து ஒவ்வொரு வருஷம் கடைசியில் வந்து அனுவல் டேக்கு முன்னாடி அறிவியல் கண்காட்சி நடக்கும் அறிவியல் கண்காட்சி ஒரு வாரம் நடக்கும் நம்ம என்னென்ன படித்த பாட புத்தகம் படித்தோமோ அந்த இதெலாம் நாங்கள் வந்து அதை வந்து பிராக்ட்டிக்களாக பண்ணி பார்ப்போம் அதெலாம் நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வைக்குவோம் வர விசிட்டர்ஸ் கிட்டேயும் அதெலாம் நாங்கள் அதை பற்றி என்னெனா பகுதி விளக்கமாக சொல்வோம் அவங்களாம் அதை வந்து ரொம்ப இதாக கேர்கெட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோமோ அது நல்லா அவங்க உன்னிப்பாக கேட்பாங்க அது அந்த அனுபவம் அந்த அனுபவம் வந்து இன்னும் எனக்கு கண்ணிலே நிற்கிது அதெலாம் இன்னும் நம்ம மறக்க முடியாத அனுபவம் பள்ளி பருவத்தை வந்து நம்ம என்னைக்குமே மறக்க முடியாதது பள்ளி பருவத்தை நம்ம நடக்கிற அனுபவத்தை பார்த்தாலே நமக்கு வந்து அது தான் நமக்கு வாழ்க்கையிலே வந்து வழிகாட்டுறது அது வந்து பார்த்தோன ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுருக்கேன் ஒரு வாரம் நடக்கும் வெவ்வேறு ஸ்கூலிருந்து பசங்கள் வந்து அவரை பார்ப்பாங்க அவங்க ஒவ்வொரு இதையும் பற்றி எல்லாம் கேட்பாங்க இப்போது பிஸிக்ஸு படிக்கிறதை பற்றி அதில் என்ன லாபம் எவரி ரியாக்ஸன் ஆப்போஸிட் அதை பற்றி எல்லாம் சொன்னால் அவங்க வந்து எல்லாம் உன்னிப்பாக கவனிப்பாங்க நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதில் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்கின்னு இப்போது அதெலாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து நம்ம சொல்கிறத நாலு பேர் கேட்டாலே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதெலாம் நம்ம வாழ்நாளியே எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் அதெலாம் வந்து நான் வந்து இன்னிக்கும் நினைச்சி ரொம்ப பெருமப்படுகிறேன் அதெல்லாம் பண்ணதை வச்சு